அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு வந்து நான் எப்போ சமைக்க வேண்டிய போது வந்துச்சுனால் அது எங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்தாளி வந்திருந்தாங்க அவங்க வந்து வரதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஃபோன் பண்ணினாங்க நாங்கள் வந்து பத்து பதினஞ்சு பேர் வருவோம் உனக்குத்தான் சமைக்க தெரியாதுல்ல நீ வந்து ஆர்டர் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து எனக்குமே சமைக்க தெரியாது சரி நம்ம வந்து ஆர்டர் பண்ண கூடாது சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலமையில தான் எனக்கு இருந்துச்சு மற்ற ஆர்டர் பண்ணனும்னால் எல்லாருக்கும் பத்து பதினஞ்சு பேருக்கும் நம்ம ஆர்டர் பண்கிற மாதிரி வராதுல்லை அதுக்காக வந்து நான் நானே சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து சமைக்க ஆரமித்தேன் நானே வந்து பிரியாணி தான் சமைக்கணும் அதுக்காக வந்து நானே வந்து அளவு கரெக்டாக எனக்கு சமைக்க தெரியாது அந்த அளவுக்கு வந்தப்போ எனக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அந்த இது ஒரு இது ஒரு சவால் மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்புறம் ஒரு வாட்டி நான் வந்து எங்கள் அம்மாகிட்ட கேட்டுத்தான் நான் இதல்லாம் சமைச்சேன் இதல்லாம் வந்து நான் சமைக்கிறதுக்கு வந்து நான் சீக்கரமாக சமைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிற ஒரு சில உத்திகள் என்னென்ன அப்படின்னால் நான் வந்து கடை இப்போ நைட்டே வந்து நான் வந்து அவங்களுக்கு நாளைக்கு வராங்கன்னால் நைட்டே வந்து வெங்காயம் இதல்லாம் வந்து காலையிலே செய்ய போகிறத வந்து டக்குனு போட்டு சமைக்கிற மாதிரி நைட்டே வந்து வெங்காயம் இதல்லாம் தக்காளி இதல்லாம் வெட்டி வச்சுடுவேன் வெட்டி வச்சுட்டு பூண்டல்லாம் உரித்து வச்சிட்டால் நமக்கு வந்து அப்போ போடையில கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதே போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல்லாம் நம்ம வாங்கிக்கிலாம் அப்படியில்லனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நைட்டே வந்து அரைத்து வச்சுப்பேன் அந்த மாதிரி அரைத்து வச்சுக்கிறதுனால் எனக்கு வந்து டக்குனு நான் சமைக்கிறதுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கு அதனால் அவங்க வரத்துக்கு முன்னாடி நான் டக்குனு வந்து அதல்லாம் போட்டு சமைச்சிடலாம் நாம் அப்போதைக்கி இது வெங்காயம் இதல்லாம் பூண்டு இதல்லாம் உரித்திட்டு வெட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம் அதனால் வந்து நமக்கு சீக்கரமாக சமைக்கலாம் அதுக்காக நான் இதல்லாம் பயன்படுத்துவேன் மசாலா இதல்லாம் கடையில் தான் நான் வாங்கி போடுவேன் வீட்லையே செய்யறதுனால் கூட நமக்கு டைம் வந்து ரொம்ப ஓடுது இல்லையா அதனால் வந்து நான் இது பண்ணுவேன் சீக்கரமாகவே சமைக்கிறதுக்காக அப்போதைக்கி நான் நைட் தான் எனக்கு ஃபோன் பண்ணினாங்க அதனால அப்பவே நான் பண்ணி வச்சிறது அதுக்கப்புறம் காலையில் எழுந்திருச்ச உடனே எங்கள் அம்மாகிட்ட கேட்டுட்டு எந்த அளவுக்கு போடணும் அப்படிங்கறதுனால் சமைத்து நான் வந்து எங்கள் அம்மாகிட்ட கேட்டுத்தான் சமைக்கவும் முடிஞ்சிச்சு நான் அதோடு நான் வந்து சமைத்து கரெக்டாக அந்த அளவுக்கு கரெக்டாக அவங்க வந்துட்டாங்க நான் சமைத்து முடித்திட்டேன் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபை இதல்லாம் பண்ணியிருந்தேன் அது வந்து எனக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு அவங்க வந்து வந்தோனயே வந்து அவங்களுக்கு சாப்பாடுல்லாம் கொடுத்தேன் அவங்க வந்து சாப்டுவிட்டு நல்லா இருக்கே எப்படி சமைத்த அப்படினு கேட்டாங்க அது வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு அப்படி கேட்கயில எனக்கு ரொம்ப நல்லாருந்துச்சுனு சொன்னாங்க இதான் நான் வந்து அதிக எண்ணிக்கையால் எண்ணிக்கையிலான மக்களுக்கு வந்து நான் சமைக்க வேண்டி இருந்த போது நான் இது தான் என்னோட அனுபவம்